ஆ குட் மார்னிங் சார் என் பையன் டென்த் முடிச்சு இருக்கான் உங்கள் ஸ்கூல் வந்து அட்மிஷன் பார்த்த நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சேன் உங்கள் ஸ்கூல் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க பையனுக்கு அட்மிஷன் கிடைக்குமா டென்த்தில வந்து நல்ல மார்க் எடுத்து இருக்கான் ஆறனுருக்கு நாண்ணுதிதொன்னுத்திஏழு எடுத்து இருக்கான் ஐன்நூறு சரி சரி விடுங்கள் சார் எனக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு இல்லை சார் அதனால என்னக்கு கொஞ்சம் தெரியாது அதை சார் அதை நம்ப கஷ்டப்பட்டாலும் பையனை நல்ல படிக்க ரத்துக்காகத்தா அந்த இதுக்காகத்தா நாணுதிதொன்னுத்திமூணு சார்

இல்லை அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி சார் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணனும்

சரிங்க சார் படி ஹாஸ்டலில் விட்டுலனு இருக்கம் ஹாஸ்டல் நல்லா இருக்குமா இல்லை

சரிங்க சார் தேங்க்ஸ் பீஸ் எல்லாம் எவ்வளவு சார் வரும் ஆறுபத்திஏழு சரி சார் உங்களை நம்பித்தான் என் பையன் அனுப்புகிற உங்கள் பேர் என்ன சார் சொன்னிங்க நான் இங்கே எழுதி வச்சிக்கிறேன் உங்கள் கிட்ட வரும்போது பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிறேன் ஓகே சார் ஓகே நான் இப்போ வரம்போது பத்திரத்த ரெடி பண்ணிட்டு வரேன் சார் கையெழுத்து போட்டு கொடுங்க சார் உங்களை நம்பி தான் என் பையனை அனுப்புகிறேன் ஆமாம் ஒகே சார்

அருள் ராஜ் சார் கிராமம் சார் நான் உங்கள் ஸ்கூலில் சேர்த்து விடுகிற முக்கிய காரணம் என்னன்னா இப்போ பொண்ணு ஒரு பொண்ணு டுவல்த்து பொண்ணு வாருதுல டிவிலாம் அதான் சார் அது மாதிரி என் பையன் வரணும் சார்

சரிங்க சார் உங்களை நம்பி தான் சார் அந்த பத்திரத்தில் அதேயும் மேன்ஷன் பண்ணிவிடலாமா சார் ஆறனுறு மார்க் எடுத்துட்டுவானு சரிங்க சார் சரிங்க வேறு எதுனா நேரில் வர சார் நேரில் வந்து பேசிக்கலாம் சார் பிசியாக இருக்கீங்களா நாளைக்கு வரலாமா

சரிங்க சார் சரிங்க சார் தேங்க் யூ சார் முடிஞ்சிச்சா